எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு கிரௌண்டு ஒன்று இருக்கும் அந்த கிரௌண்டு பார்த்திங்கன்னா சின்ன ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே சின்ன பசங்களுக்குன்னு சொல்லி விட்ருப்பாங்க சின்ன சின்ன குழந்தைங்கள்லேந்து பெரியவங்க ஒரு காலேஜு போகிற பசங்க வரைக்கும் எல்லாம் ஒரு டுவெண்ட்டி சி ஒரு டென்னு டூ டுவெண்ட்டி ஃபைவ் வயசு வரைக்கும் இருக்கிற பசங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து எல்லா கேமும் ஆடுவாங்க கேம் ஆடுறாங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கற எல்லாம் ஃபேமிலில எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கல போல என்னடா எப்போப்பாத்தாலும் டெய்லியும் பார்த்து வந்துடுறாங்க டெய்லியும் சத்தம் போடுறாங்க ஆடுறாங்க கிரிக்கெட் ஆடும் போது பால்லாம் வந்து வந்து விழுகுது அப்படின்னு சொல்லி அவங்கலாம் வந்து சண்டைக்கு வருவாங்க எங்களை ஆடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு டிஸ்டப்பாக இருக்குது அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டும் சரி எங்கள் ஏரியால இருக்க எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி கிடையாது இந்த கிரௌண்டு வந்து குழந்தைகளுக்குன்னு சொல்லித்தான் விட்ருக்கு விளையாடுறதுக்குன்னு விளையாட்டு மைதானம் தான் அதனால் இங்கே இப்படி தான் ஆடுவாங்க அதனால் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி அந்த பிரச்சனைலாம் நாங்கள் சால்வ் பண்ணியிருக்கோம்